ஹலோ வணக்கம் சார் என் பேர் காதர் வசந்த பவன் ஹோட்டல் தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபுட் ஆடரு பண்ணிருந்தேன் மீண்டும் ஒரு ஜூஸ் ஐட்டம் ஆடரு பண்ணலாண்ட்டு அந்த என்னன்ன ஜூஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா பண்ணிக்கலாம் ஃபேன்டா இருக்குதுங்களா ஃபேன்டா ஜூஸ் மோர் கோக் பவொண்டோ இருந்தால் அது கூட இந்த மூணு ஐட்டம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஜிபே மூலமாக முன்னூறு ரூபாய் பே பண்ணிருக்கேன் இதுக்கு மட்டும் இப்போது எவ்வளோ ஆகும்ன்னு சொன்னீங்கன்னா ஆட் பண்ணி ஜிபே பண்ணிட்றேன் சார் ஓகே